ஆ ஹலோ மேம் நான் கோபிகா அம்மா பேசுகிறேன் ஆ கோபிகா எப்படி மேம் இருக்காள் கிளாஸில் ஓகேவா மேம்

அப்படியா இல்லையே மேம் கரெக்டாக தான் இருக்காள் வீட்டில்

ஓகே மேம் ஓகே ஓகே மேம் ஓகே மேம் ஓகே மேம் ஆமாம் மேம் அது தமிழில் கொஞ்சம் கஷ்டமாகதான் இருக்குது அவளுக்கு அதை இது பண்றது

ஓகே மேம் ஓகே மேம் அவள் வந்து அவள் தான் இல்லை மேம் இந்தமாதிரி வேணும் அந்தமாதிரி வேணும்னு அவளாக லைக் பண்ணி கேட்கறதுனால அப்படி கொடுக்க வேண்டியாதாக இருக்குது மேம் ம்

ம் ம் ம் ஆ ம் ஓகே மேம் நான் பார்த்துக்குறன் மேம் ஓகே ஓகே மேம் கொஞ்சம் ஓகே மேம் ஓகே மேம் ஓகே தேங்க் யூ மேம்